இப்போ வந்து அடிப்படை ஸ ஸ்கூல்லந்தே ம பசங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் நிறையா அரசாங்கத்துலேருந்து கிடைக்கிது என்னென்னா இப்போ சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் உள்ள பசங்க எஸ்சி எஸ்சி பசங்க எஸ்சி எஸ்டி அந்தமாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கு கன் அவங்களுக்கு போடுவாங்க அதாவது அவங்க படிப்புக்குத் தேவையான இதெலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத்துக்கு உதவித்தொகை பண்ணுவாங்க அதற்கப்புறம் அதற்கப்புறம் வந்து அரசு கவர்மெண்ட்லேயே வந்துட்டு கவர்மெண்ட்லயே வந்து மாணவர்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக நலத்திட்டங்கள் வேணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டுருக்காங்க இன்னும் ஏதாச்சும் புதுசாக திட்டம் வந்துருக்கான்னு ஒன்றும் தெரியலை இப்போ வரைக்குமே எல்லா பசங்களுக்குமே ஸ்காலர் ம ஸ்காலர் உண்டு இப்போ இப்போ பாதி பசங்க அந்த ஸ்காலர் இருக்குன்னு ஸ்காலர் தர்ற அப் தர்றாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் படிக்கிறாங்க அந்த ஸ்காலர்னால மட்டும்தான் படிக்க முடியுது அவங்களால ரொம்ப கஸ்டமாக உள்ள பசங்க அந்த ஸ்காலர் மட்டும் இல்லைன்னா இப்போ பாதி பசங்க படிக்காமல்தான் இருந்துருப்பாங்க அந்த ஸ்காலர்னால மட்டும்தான் இப்போ படிக்கிறாங்க மாண மாணவர்களுக்கு வந்து அந்த ஸ்காலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய நலத்திட் நலை நிறைய நிறைய கல்வித்தொகை கல்வித்தொகை பெறணும் அப்படின்ட்டு எல்லா பசங்களுமே கல்வித்தொகை கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்ட்டு நினைக்கிறேன் மொத்ததில் கல்வித்தொகை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு